தமிழ்நாட்டோட பாரம்பரியனால் தைப்பொங்கல் திருவிழா தான் தைப்பொங்கல் திருவிழாக்கு வந்து எல்லாரும் எல்லாத்தோட வீட்டிலையும் பொம்பளைங்க எல்லாம் புடவ கட்டிட்டு புடவ தாவணி அந்த அப்புறம் குர்த்தா அந்த மாதிரி இதெல்லாம் பட்டு பாவாடை சட்டை இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆம்பளைங்க வேஷ்டி சட்டை அதேமாதிரி தான் வேஷ்டி தான் மெயினாக அன்றைக்கி பொங்கல் அப்போது வேஷ்டி தான் கட்டுவாங்க இதுதான் தமிழ்நாட்டோட கலாச்சார ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்றம் ஏ பாட்டு கச்சேரினால் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஷிவன் ஷக்தி பார்வதி இந்த மாதிரிலாம் வேடமிட்டு நிறைய வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க நான் தீப்பொறி எல்லாம் போட்டு அதுக்கு நடுவில நான் பாட்டெல்லாம் போட்டு வீதி உலா மாதிரி வந்து ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் வீதி உலா வரப்போ நிறைய சா சாமியோட வேஷலாம் போட்டுட்டு அதுக்கேற்ற என்ன ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி போட்டு நல்ல டான்ஸ் ஆடிகிட்டு வருவாங்க தமில்நாட்டு கலாச்சாரப்படி புடவ தான் நாங்கள் எல்லாமே கட்டுவோம் புடவ கட்டிட்டு தான் பொங்கல் வைக்கிறது அப்புறம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நைட் புடவ கட்டிக்கிட்டு மாட்டுப்பொங்கலுக்கு சாமி கும்பிடுவோம் அடுத்த நாள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி புடவ எல்லாம் எடுத்து கட்டி எங்கே வந்து விளையாட்டு போட்டி இதெல்லாம் நடக்குதோ அங்கே போய் எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு ஏதாவது போட்டியிலலாம் கலந்துட்டு போம் பொம் பொண்ணுங்களுக்கெலாம் வந்து கயிறு இழுத்தல் போட்டி எல்லாம் வைப்பாங்க சாக்கு போட்டி கோகோ இந்த மாதிரி போட்டி எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் விளையாடிகிட்டு பரிசு வாங்கணும்னா வாங்கிட்டு அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி விளையாட்டு போட்டி இந்த மாதிரி இதிலையே கலாச்சாரப்படி புடவ கட்டிக்கிட்டு இதுமாதிரி விளையாடுறதுல இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு அப்புறோம் வந்து எங்கள் ஊர்ல வந்து பால்கொடம் ஃபங்க்ஷன் அன்னப்படையல் நடக்கிறப்பெல்லாம் உ பா தெருவில் இருக்கிறவுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை யா அந்த ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்க அதே மாதிரி பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி ஸேரீ பட்டுப்பாவாடை சட்டை குர்த்தா இந்த மாதிரி எடுத்து எல்லாம் சேமாக போட்டுட்டு கோயிலுக்கு போவோம் வருவோம் ஜாலியாக இருப்போம்